பழைய தலைமுறைகள் அப்படின் பார்த்தோம்னா அவங்க வந்து அந்தக் காலத்திலலாம் வந்து எதாவது ஒரு செய்தி அனுப்பணும் இல்லை ஒரு வ் திருவிழாவுக்கு கூப்பிடணும் அப்படின்னா கூட நேரில் போய் கூப்பிடுவாங்க இல்லைனா போஸ்ட் மூலிமா கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து ஃபோன் அப்படிங்கிருக்கறதுனால எல்லோரும் ஒரு வாட்சப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாங்க இல்லைனா கால் பண்ணி பேசி வா வர சொல்லிடுறாங்க இதே வந்து ஒரு பத்துக்கு வர்ஷம் கழித்து பார்த்தம்னா அதுக்கூட போய் நேரில் சொல்வாங்களானு கூட தெரியாது மூஞ்சி பார்த்து கூட பேசுவாங்களானே தெரியாது இப்போ கூட ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை மூஞ்சி பார்த்து பேசறாங்க அதில் பத்து வர்ஷம் கழித்து பார்க்கும்போது அதுக்கூட பேசமாட்டாங்க இப்போ இருக்குறவங்க வந்து பழைய தலைமுறைக்கு வந்து இந்த டெக்னாலஜினால் என்ன அப்படின் வந்து சொல்லிக்கொடுக்குறாங்க இதே ஒரு பத்து பதினஞ்சு வர்ஷம் கழித்து பார்க்கம்போது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லிக்கொடுக்குற மாதிரி இருக்கும்